எங்கள் வீட்டில் பார்த்திங்கனாக்கா மொட்டை மாடியில் எங்களால் முடிஞ்ச இடத்துல டப்பாங்களில் மண்ணு கொட்டி வச்சு எங்களால் முடிஞ்ச செடிகளை வளர்த்துறோம் பூச்செடினு பார்த்துக்கிட்டிங்கனா ரோஜாப்பூ செடி மல்லிப்பூ செடி கொடி மல்லி செடியும் இருக்குது எங்கள் வீட்டில் அப்புறம் காய்கறி செடிகளில் பார்த்திங்கன்னாக்கா சொரக்காய் இது கத்திரிக்காய் செடி தக்காளி செடி பச்சை மெளகாய் செடி இந்த மாதிரி செடியும் வச்சிருக்கிறோம் எந்த செடியும் வச்சாமாலுமே உடனே அதுக்கு வந்து டெய்லியும் ரெண்டு நேரமும் தண்ணி விடணும் தண்ணி ஊற்றணும் அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா மாதத்துல மூணு வாட்டினாசம் அந்த செடிங்களில் வரற சைடில் இருக்கிற எ களப்பில்லுங்களை எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து உரம் வைக்க எருவு எருவு வைக்கணும் இப்போ எருவு வந்து மாட்டு சாணியை வந்து நல்லா காய வச்சு அதை தூளாக பவுட்ராக பண்ணி அதை வந்து எருவாக செடிங்ளுக்கு வைக்கலாம் அந்த மாதிரி வைச்சோமாக்கா செடிங்க நல்லா வளரும் செடி நல்லா வளர்ந்துச்சுன்னாக்கா இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னாக்கா எருவு வைக்கிறதுனால ஒரு ரோஸ் செடி பார்த்திங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு மூணு பூ நாலு பூ வைக்கிது டெயிலியும் ஆனால் ரெண்டு நேரமும் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினாத்தான் எந்த ஒரு செடியுமே வளரும் தண்ணி ஊற்றாத விட்டுட்டோமாக்கா எந்த ஒரு செடியும் வளராது எங்கள் வீட்டில் காய்கள் சமையலுக்கு தேவையான காய்கறிகளும் பூக்களும் வச்சிருக்கிறோம் பூச்செடிகளும் வச்சிருக்கிறோம்